சமூகத்தில் வந்து கலாச்சாரத்தில் விளையாட்டினுடைய பங்கு நிறையா இருக்கிறது அதில் வந்து நிறைய வந்து கலாச்சாரத்தில் வந்து நிறையா வீரம்னாலே வந்து ஜல்லிக்கட்டு தான் கலாச்சாரம்னு எடுத்துக்கினா பொங்கல் பண்டிகை இருக்குது அதில் கம்ப்பல்சரி வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஜல்லிக்கட்டு இருக்குது ஜல்லிக்கட்டு இல்லாத எந்த ஒரு ஊரும் கிடையாது பொங்கல் செலிப்ரேஷன் ஒன்லி அதுமட்டும்தான் அதில் நிறைய வந்து எல்லாம் பங்கேற்கிறாங்க அதில் நல்லா வீர விளையாட்டினுடைய வீரர்கள் நம்ப இடத்துல இருக்கிறாங்க நல்லா விளையாடுறாங்க ஹாப்பியாக இருக்கிறாங்க ஆனால் அதில் எத்தனை உயிரும் போகுது அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க இருந்தாலும் நம்மளுடைய பிள்ளைங்கள் வந்து அதை ஒரு வீர விளையாட்டாக அதை எடுத்துக்கிட்டு விளையாடுறாங்க பசங்க வந்து கிரவுண்டில் விளாடுறப்ப கூட நிறைய ரிலேஷன்ஷிப் உருவாகுது அதில் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறப்போ பிள்ளைங்கள் வந்து நிறையா அதில் வந்து ஃப்ரண்ட்ஷிப் தேர்ந்தெடுக்கிறாங்க ஃப்ரண்ட்ஷிப் இருக்கிறது அவ்வளோ முக்கியத்துவம் கிரவுண்டில் வந்து ஒரு பிள்ளைங்கள் இன்னொரு பிள்ளைங்களோடு சேர்றப்போ அதுங்களுடைய வந்து ரிலேஷன்ஷிப் வந்து அதிகரிக்குது பிள்ளைங்களோடு ஒன்னுக்கொன்று ஒன்று உதவுகிறத்தன்மை இருக்குது அவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் விளாடுறாங்க செஸ் விளாடுறாங்க பிள்ளைங்கள் அதில் நிறைய வந்து பார்ட்டிபேஸ் பண்ணுறாங்க அதனால் பிள்ளைங்களுடைய மைண்டு சம்மந்தப்பட்டது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அவர்களுக்கு நம்ம கலாச்சாரத்தை பார்த்தா வீரத்தோடைய அதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட் வெளி தெரியுது இந்த ஒரு விளையாட்டு பிளேஸில் விளாடுறப்ப என்னுடைய மைண்டு வந்து நிறையா இவர்களுக்கு ஒரு ஆற்றல கொடுக்குது அனுபவத்தை கொடுக்குது பிள்ளைங்களுக்கு